ஹலோ உமாக்கா எப்படிக்கா இருக்கீங்க ஆ ஆ நல்லாயிருக்கேன்க்கா அக்கா இது மாதிரி நான் தஞ்சாவூர் போகலான்னு இருக்கேன்க்கா ட்ரெயின் டிக்கெட் ஆ ஆமாக்கா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணித் தரனும்க்கா உங்கள் ஹஸ்ப உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி புக் பண்ணி தர முடியுமா கோயிலுக்குக்கா கோயிலுக் கோயிலுக்கு போகிறதுக்கு தான் டெம்பிள்லாம் பார்த்துட்டு ஆ ஆமாக்கா இல்லேக்கா ஆமாக்கா பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோம் வீட்டுக்காரு தம்பி மூணு பேரும் நாங்கள் மூணு பேரும் ஃபேமிலியோடு இன்னும் சண்டேக்கா வர சண்டேக்கா ஆ ஆ வாங்கக்கா போகலாம் எல்லாருமே போகலாம் இது லன்ச்சுலாம் கட்டிகிட்டு போயிருலாம் நான் டிஃபன் செய்து எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் லன்ச் கட்டி எடுத்துகிட்டு வந்துருங்கள் அப்படியே நம்ம எங்கேயாவது கோயில் போயிட்டு பார்க் போயிட்டு சாப்பிடுட்டு வருவோம் திரும்பி ரிட்டர்ன் அக்கா திரும்பி ரிட்டர்ன் வரும் போது எதுலக்கா வரது எதில் வரலாம் ஆ சரி சரிக்கா சரிக்கா ஆ ஓகேக்கா நீங்கள் யார் யார் வரீங்க ம் ஆமாக்கா

சே ஆ சரிக்கா ஏ என் எத்தனை மணி டைம்மு எல்லாம் சொல்லுங்கள் ஒரே இடத்துல மீட் பண்ணி நம்ம எல்லாம் ஒன்னா போயிரலாம் ஆ சரிங்கக்கா ஓகேக்கா ம் பாய்க்கா ஆ பாய்க்கா